சமையலுங்கிறது ஒரு கலைதான் நான் சொல்லுவேன் அது ஒரு ஆர்ட் ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில பேர் நினைப்பாங்க ஏன்னா சில பேர் நல்லா சமைப்பாங்க அவங்க கேட்ரிங் கூட வச்சியிருக்காங்க பட் நானும் வந்து நம்மளும் நல்ல சமைக்கிறோம் ஒரு பேக்கிரி ஆரம்பிக்கிலாமா பேக்கிரிலாம் ஓப்பன் பண்ணலாமா அப்படிலாம் வந்து நான் யோசிச்சியிருக்கேன் ஏன்னா இங்கே எனக்கு கேக்லையும் வந்து இன்ட்ரஸ்ட்டு கேக் செய்வேன் புதுசு புதுசான டிஷ்ஷஸ்லாம் நான் வந்து நிறைய செய்வேன் அது எங்கள் ஃபேமிலிக்கு நான் செஞ்சிக் கொடுப்பேன் அவங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு பட் ஆனால் நான் இதை வந்து ஒர்க்காக பண்ணலாமான்னு நான் கேட்டதில்லை பட் ஆனால் இது ஒரு நல்ல ஐடியாதான் நமக்கும் கொஞ்சம் செலவுக்கு காசு வரும்ல ஸோ நல்ல விஷயமா தான் இருக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை பற்றி யோசிக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஒர்க் பண்ணலாமா இதை வச்சு ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் மாதிரி ஓப்பன் பண்ணலாமா இல்லைனா ஒரு பேக்கிரி ஓப்பன் பண்ணலாமா இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு குட்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட் அது மாதிரி பண்ணலாமா அப்படிலாம் வந்து நான் யோசிப்பேன் இல்லைங்க ஒரு நல்ல விஷயம் தான் இங்க நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி நம்ம வந்து ஒரு எதாவது ஒரு இந்த மாதிரி கற்றுக்கிட்டோன்னா அது வந்து நமக்கு எதாவது ஒரு வேறு ஸ்டேட்டோக அதர் ஸ்டேட்டு போனாக் கூட நமக்கு வந்து ஒரு சாப்பாடு சமைக்க தெரிஞ்சு வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணலாம் காசு வேஸ்ட் பண்ண தேவை இல்லல ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் குக்கிங்கிறது